ஹலோ சக்தி டிராவல்ஸுங்களா அண்ணா நாங்கள் இந்த மாதிரி சேலம் முருகன் கோயில் வரைக்கும் போகணும் அதாண்ணா கொஞ்சம் டிராவல்ஸ் வந்து கிடைக்குமாண்ணா அஞ்சு மணிக்கி போகணும் ஆ அப்படிங்களாண்ணா சரிங்கணா அஞ்சு மணிக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் சரிங்களா முருகன் கோயிலுக்குதாண்ணா ஆமாங்கண்ணா அஞ்சு மணிக்கா ஃபேம்லியாக போகிறோண்ணா கொஞ்சம் பெரிய டிராவல்ஸாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க ஒரு பத்து பேரிருப்போம் ஆ சரிங்கணா ஃபை ஓ கிளாக் நான் கால் பண்ணுறோங்ணா கரெக்டாக வந்துடுங்க ஆ சரிங்கணா